நாங்கள் வந்து தமிழக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாேருமே ஜாதி மொழி இனம் இந்த வேறுபாடு எல்லாம் பார்க்க மாட்டோம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் உருது இங்கிலிஷ் இந்த மாதிரி ஜாதி மொழி வித்தியாசமெலாம் எங்களுக்குள்ளே இல்லை எல்லா மொழி இனத்தவரும் ஒன்றா தான் இருக்கிறோம் எந்த ஒரு திருவிழாக்கள் வந்தாலும் எல்லா ஜாதியினரும் ஒன்றாக சேர்ந்து தான் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் ஜாதி மொழி இனம் இந்த வித்தியாசமெலாம் நாங்கலெலாம் வந்து பார்க்குறது இல்லை எல்லாேருமே ஒன்றா தான் இருக்கிறோம்